ஆ ஆ ணா நீங்கள் ஆட்டோ டிரிக் ரிக்ஷா டிரைவர் தானே அண்ணா ஆ ஆமாம்ணா அண்ணா நான் வந்துவிட்டு சேலத்துக்கு புதுசு எனக்கு வந்துவிட்டு இங்கே எந்த ப்லேஸஸ்மே சரியா தெரியாது நான் வந்துவிட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் கேட்டேன் உங்க நம்பர் கொடுத்தாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துவிட்டு கம்மி விலையில எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய்விட்டு நல்லா எக்ஸ்பிளேன் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க ஓகே ஓகே அண்ணா ஆ ஓகே அண்ணா

அண்ணா ஒன்டே ஃபுள்ளாக டெம்பிள்ஸ் எல்லாம் வேணாம் அண்ணா ஏதோ ஒரு டெம்பிள் ஆ நல்லா இந்த சேலத்துலையே எது ஃபேமஸ்ஸோ அந்த டெம்பிள்க்கு கூட்டிகிட்டு போங்க அதுக்கப்புறமேல் வந்துவிட்டு இந்த பார்க்கு அப்புறம் இங்கே ஏற்காடு அந்த ஏற்காடு கிட்ட அந்த மாதிரி நிறையா ப்ளேஸ் இருக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அண்ணா எவ்வளோ பேக்கேஜ் வரும் ஓகே அண்ணா

ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா அண்ணா இப்போ சிங்கிள் பெர்ஸன் சிங்கிள் பெர்ஸனுக்கு ஒரு காஸ்ட் வருமா இல்லை வந்துவிட்டு பேமிலியாக வரவங்க அவங்களுக்கு வந்துவிட்டு தனி காசாக வருமா ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஓகே இல்லை சேலத்தில் ஐ மீன் எந்த கோவில் அண்ணா இங்கே ஃபேமஸாக இருக்கும் ஓகே அண்ணா ஓகே அண்ணா அப்புறம் இங்கே வந்த் ஓகே அண்ணா அப்புறம் இங்கே வந்துவிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துவிட்டு லைக் பஜார் மாதிரி நிறையா இருக்கும் கம்மியான விதத்தில் கிடைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் விட இது பெஸ்ட்ன்னு நிறைய சொல்லி இருக்காங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எங்கே அண்ணா அதிகமாக இருக்கு ஓகே அண்ணா ஓகே அண்ணா இப்போ நீங்கள் ஏற்காடுக்கு வந்துவிட்டு ஆ ஓகே அண்ணா ஆ இப்போ வந்துவிட்டு நீங்கள் ஏற்காடுக்கு வந்துவிட்டு அதுக்குன்னு தனியாக கேப் வச்சி இருப்பீங்களா இல்லை வந்துவிட்டு அதுவும் வந்துவிட்டு இதுலையே கூட்டிகிட்டு போகறமாதிரி இருக்கும்

ஓகே அண்ணா நீங்கள் எப்போ வந்துவிட்டு இங்கே வருவீங்க நான் ஆக்சுவலாக வந்துவிட்டு சிவராஜினில் இருக்கேன் நீங்கள் அங்கே அங்கே சிவராஜின் வரத்துக்கும் உங்களுக்கு தனியாக பே பண்ணனுமா இல்லை வந்துவிட்டு அங்கேருந்துதான் அந்த பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகுமா ஆ ஓகே அண்ணா நீங்கள் வந்துவிட்டு ஒரு டென்னோ கிளாக் வந்துருங்க ஆ ஆதா கீழே வந்துவிட்டு கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் நானும் என் ஃபிரெண்டும் தான் வருவோம் அண்ணா ஆ ஓகே அண்ணா கால் பண்ணுங்கள்